வணக்கம் நான் திருச்சியில் வசித்து வருகிறேன் ஒருமுறை நண்பர்களோடு நண்பர்களுடன் நான் மதுரை அதிசயத்திற்கு பைக்கில் செல்லலாம் என்று ப்ளான் செய்தோம் அப்பொழுது வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டோம் நண்பர்களுடன் அனைவரும் அதிகாலை ஆறு மணி போல் கிளம்பலாம் என்று முடிவு செய்தோம் வழக்கமாக எப்போதும் அன்று மழைப் பெய்யாது ஏனென்றால் அது ஒரு கோடைக்காலம் அதனால் நாங்கள் வழக் எப்போதும் போல் ப்ளான் செய்தோம் நண்பர்களுடன் அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்பினோம் அப்பொழுது நாங்கள் கிளம்பி ஒரு அரைமணி நேரத்தில் மதுரை செல்லும்போது வழியில் மழைப் பிடித்தது அன்று எதிர்பாராத விதமாக அடைமழை பெய்தது நாங்கள் வெயில் வரு வெயில் வருவதற்கு முன்னால் சென்றுவிடலாம் என்றுதான் ப்ளான் செய்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பாராததோ அந்த அடைமழை இது எங்களை இது ப்ளானை மொத்தமாக ஸ்பாயில் செய்தது நாங்கள் அன்று எதிர்பார்க்கவே இல்லை இது எங்களுக்கு எதிர்பாராத திருப்பமாக அமைந்தது எனவே மழை முடிந்தவுடன் ஒரு ஒருமணி நேரம் கழித்து நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றோம்